நீச்சல் பயிற்சின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னாக்கா உடம்பு நல்லா ஃப்ரீயாகவும் ஃப்ளெக்சிபிளாவாகவும் நீச்சல் பயிற்சி வந்து வெச்சுக்கும் நான் டெய்லியும் காலையில் ஈவினிங் ரெண்டு வேளையும் அதை வந்து கரெக்டாக பண்ணிடுவேன் ஏன் அப்படின்னாக்கா காலையில் காலேஜுக்கு கிளம்பும் போது வர்க்குக்கு கிளம்பும் போது ஸ்கூலுக்கு கிளம்பும் போதும் காலையில் குளிக்கிறதுக்கு போய் கிணத்துல போய் தான் குளிப்பேன் அதனாலே காலில் ஏழு மணிக்கு போயிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புறது காலையில் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது ஈவினிங் வந்தாலும் துணி துவைக்கிறதுக்காகவோ இல்லை மற்ற ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக கிணத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவோம் அப்படியே பழகி பழகி எனக்கு வந்து நீச்சல் பயிற்சின்றது டெய்லி கண்டிப்பாக வேணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு நான் மினிமம் ஒரு நாளைக்கி நீச்சல்ன்றது ஒன்னு டூ ரெண்டு மணி நேரம் கண்டினியூவாக கரெக்டாக வெச்சுருப்பேன் மிஸ் ஆகாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் உடம்பும் ஃப்ளெக்சிபிளாக வெச்சுருக்கேன் தேங்க்யூ